நான் வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸு அல்லது ஸ்போர்ட்ஸு நடக்கும் பொழுது அதில் வந்து ஆத்லேட்டிக்கில் வந்து பார்டிஸிபேட் பண்ணிணேன் அதாவது ஹண்ட்ரட்ஸ் டூ ஹண்ட்ரட்ஸு ஹை ஸ்பீடு தான் ஓடுவேன் லாங் ரன்லாம் ஓட்டுறதில்ல அந்த மாதிரி அகேஷனில் வந்து ஸ்போர்ட்ஸுஸில் இப்போ ரன்னிங்கில் பார்டிஸிபேட் பண்ணுவேன் அப்புறம் அந்த டீம் ரன்னிங்கில் வந்து ஹாப்பி சைட் நேஷன் ப்ரைடுனு சொல்லிட்டு ஒரு டார்ச்சு ராலி ஒன்று நடந்தது அந்த ராலியில் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது பார்டிஸிபேட் பண்ணிருக்கேன் ஒரு ஷார்ட் டிஸ்ட்டன்ஸ் இன் த ஒலிம்பிக் டார்ச் மாதிரி வச்சுட்டு ஓடணும் போயிருக்கேன் இப்போ வந்து பார்டிஸிபேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு அதுனால் ஆனால் அது போகிற ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து தெரியும்